கொஞ்சம் வருஷமாகவே யுபிஐ பேமெண்டுன்னு ஒன்று இன்டிட்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நாட்டோடய வளர்ச்சியும் பொருளாதாரமும் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னால் பணம் பரிவர்த்தனை வந்துட்டு ரொம்பவும் ஈசியாக ஆகிட்டனால இங்கே வந்து நிறையா பேர் நிறையா தொழில் துறைகள் வந்து தொடங்குறாங்க அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப நல்ல பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கும் அதுவும் டிஜிட்டல்மயமானதுனால் இந்தியாவில் கடைக்கோடியில் இருக்கிற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த மூலைக்கு வேணாலும் கொண்டு போகிற மாதிரி ஒரு லாஜஸ்டிக் சிஸ்டம் வந்து நமக்கு உருவாகிருக்கு அது ஏன் சாத்தியம் ஆச்சுன்னா ஒரே காரணம் வந்து டிஜிட்டல் பேமெண்டு தான் அதுவும் யுபிஐன்னு ஒன்று இன்டிட்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்டிங் சிஸ்டம் வந்து இவ்வளவு ஈசியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் வந்துட்டு நம்மளோடய பொருளாதாரத்துலேயும் நிதித்துறையிலேயும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துருக்குது இது வந்து உலகத்திற்கே ஒரு முன்னோடியான ஒரு விஷயமா வந்துட்டு எல்லோருமே பார்க்குறாங்க அண்டு இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறையா பேர் வந்து இந்த சிஸ்ட்டத்தை கொண்டு வராங்க என்ன தான் வந்து நம்ம நாடு வளர்ச்சி அடைகிற நாடாக இருந்தாலும் வளர்ந்த நாடுகளுக்கே ரொம்ப டஃப்பு கொடுக்குற வகையில் பொருளாதாரம் வந்து நமக்கு வந்துட்டு பெரிய வளர்ச்சி அடைந்துட்டு இருக்குது இதை நம்ம நாட்டோடய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது